ஹரே கிருஷ்ணா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் இருக்குது ஸோ அதில் எனக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா தீபாவளி நான் பார்த்த வரை ஸோ தீபாவளின்றது என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன அதில் ஒரு லீலை கடவுள் புரிஞ்சுருக்காருன்னா ஒரு அரக்கனை வந்து பகவான் வந்து கொல்கிறாரு பகவான் கொல்கிறாரு ஸோ அப்படி கொல்லும்போது அவன் என்ன பண்ணிவிட்டான் எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் என்னோட இந்த இறந்த நாளை யாரும் மறக்கக்கூடாதுன்ட்டு எல்லோரும் இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுடுறான் ஸோ அந்தமாதிரி கடவுளும் அதேமாதிரி ஓகேன்னு சொல்கிறாரு பட் ஆக்சுவலி பார்த்தா என்னென்னா நம்ம வந்து இது கடவுளுக்காக பண்ணலை நம்மளோட திருப்திக்காகவும் நம்மளோட ஆசைக்காகவும் தான் இதை பண்ணுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எல்லோரும் புது ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க பட்டாசு வெடிப்பாங்க ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே நம்மளோட ஆசைக்காக தான் பண்ணுறோமே அவங்க நம்ம என்ன கடவுளுக்குன்னு பண்ணுனோன்றது நான் பார்த்த வரையும் எனக்கு இது புரியலை ஸோ ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லோரும் இப்போல்லாம் எல்லா மதத்தினரும் இதை கொண்டாடுறாங்க இப்போ நல்ல விஷயம் அது பட் ஆனால் இதில் வந்து ஸ்ப்ரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா மே பி ஒருசிலர் பார்த்தீங்கன்னா நோம்பு சொல்லி கொண்டாடுறாங்க அது ஓகே அது கூட ஒரு நல்ல விஷயம் ஆனால் இந்த தீபாவளிங்கும்போது இன்னும் நிறையப்பேர் வந்து ஒரு உயிரை கொன்று அதை வந்து இன்னும் பெரிய இதுமாதிரி பண்ணுறாங்க பட் அது வந்து சரியானது ஒரு இதுவாக தெரியல ஒரு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது எதுக்காக ஒரு உயிரை கொன்று அந்த நான்வெஜ்ஜை மறுபடியும் கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து சரியா இருக்குற மாதிரி தெரியல பட் ஒரு தீபாவளியை வந்து முறையா கொண்டாடணுன்னா நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸோ ஸ்வீட்ஸோ எல்லாமே கடவுளுக்கு படைச்சுட்டு அப்பறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவாச்சும் கொஞ்சம் ஒரு முறையா இருக்கும் அதில் நோம்பு கும்பிட்றாங்க அதுவும் கொஞ்சம் முறையா இருக்கும் பட்டு இந்தமாதிரி நான் வெஜ்ஜை வந்து அடித்து சாப்பிட்டு கொன்று அதை எப்படி கொண்டாடுறாங்கன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது பட் ஆஸ்யூஸ்வல் எப்போதுமே நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுறதுனால மக்கள் இதை யோசிக்கமாட்டேன்றோம் பட் இதை யோசித்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு ஒரு மனிதாபிமானம் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை யோசித்த வரை நான் இதை பார்த்தது அதான் தேங்க்யூ